எனக்கு சின்ன வயசுலிருந்தே பிடித்த சாப்பாடுகள் வந்து அதிகமாக சாப்பிட்றது வந்து இந்தமாதிரி பூரி இட்லி தோசை இதெல்லாம் நிறைய விரும்பு விரும்பி சாப்பிடுவேன் அது கடைங்களில் போய் ஹோட்டலில் வாங்கி சாப்புடனா ரொம்ப பிடிக்கும் வீட்டில் எனக்கு பிடித்து சமைத்த சாப்பாட்டை வந்து என் பொண்ணுங்களை வந்து பொண்ணுங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போட பிடிக்கும் அதிகமாக ரொம்ப பிடிக்கும் அவங்க சாப்பிடுவாங்க நல்ல விதமாக சாப்பிடறதுக்கு செஞ்சு நானே செஞ்சு போடுவேன் என்னென்ன சாப்பாடு செய்கிறேன் அப்படினாக்க இந்த மாதிரி பிரியாணி மட்டன் சிக்கன் இதெல்லாம் செஞ்சு இந்த மீனு மீன் குழம்பு மீனு இதெல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வச்சு சாப்பிட சொல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்